ஆ மேம் நாங்கள் இங்கே ஈரோட்லேர்ந்து கால் பண்ணுறோங்க மேம் ஆ மேம் நாங்கள் இப்போ ஓக் ஓகே மேம் மேம் ம இப்போ நாங்கள் கொஞ்சம் வீடு கட்டலாம்ட்ணுருக்கோங்க மேம் ஒரு ஆயிரம் சதுரடி இருக்குங்க மேம் நாங்கள் ஒரு எட்நூறு சதுரடிக்கு மட்டும் கட்டலாம் ப்ளான் பண்ணிருக்கோம் ஆ லோன் அப்ளை பண்ணலாம்ட்ருக்கோங்க மேம் மேம் எங்களுக்கு ஒரு எயிட் டு டென் லேக் மேம் மேம் அதுக்கு

மேம் என்னென்ன

ஓகே மேம் மேம் இப்போ யாரோட நேம்மில் லோன் எடுக்குறோமோ அவங்களோட ப்ரூஃப் என்னென்ன ப்ரூஃப் கொண்டு வரணுங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ம்

ஓகே மேம் ம்

ம் ம் ம் ஓகே மேம் மேம் இப்போ ஹவுஸ் லோன்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு மேம் ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் நான் ப்ளூ ப்ரிண்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வரோங்க மேம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம்